ஈரோடு மாவட்டத்தில் முக்கிய நலன் மேம்பாடு திட்டங்கள் அப்படின்னா இப்போ முன்னாடியெல்லாம் ஈரோடு பஸ் ஸ்டாண்டே சின்னதாக இருக்கும் ஆனால் இப்போ புது பஸ் ஸ்டாண்டு அண்ணா நினைவாக கட்டிண பெரிய பஸ் ஸ்டானா பஸ் நிற்கருக்கும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு முன்னாடி ரொம்பவுமே குப்பையாக இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டே ஆனால் இப்போ எல்லா ஈரோடு மாவட்டத்துலையும் ரோட்ரிக்குல வந்ததுக்கப்புறோம் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ஸுமே நல்ல மெயின்டனன்ஸ் இருக்கு முன்னாடி பஸ் ஸ்டண்ட் பக்கத்துல சாக்கடை எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையுமே ஒரு ஆறுன்னு ஒரு குட்டியோண்டாது போய்ட்யிருக்கும் அது ஆறு கிடையாது சாக்கடை ஆனால் முன்னாடி அப்டி இருந்துது ஆனால் இப்போ அதெல்லான் க்ளின் பண்ணி டெசிப்பின்ஸ்லாம் வச்சு கரெட்டாக மெயின்டன் பண்ணுறதுனால முன்னதிக்கு இப்போ பரவாயில்ல ரோட்ரிக்கிரப் வந்ததுக்கு அப்புறோம் இந்த அரசு திட்டம் வந்து பயனுள்ளதாகருக்கு மக்களுக்கு